நான் ஒரு தையல் மிஷின் வைச்சுருக்கேங்க நானே என் கையால் ஒரு வந்து ட்ரெஸ்ஸு தைச்சேன் ரொம்ப அழகா இருந்தது அது பக்கத்தில் அதுங்க பார்த்துலாம் எப்படி இது தைச்சிருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்குதே அப்படின்ட்டு ஒரே ஆச்சரியமா பார்த்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு வந்து அதிக விலைக்கு விற்குனு அப்படின்ட்டு நான் ஒரு அதே ட்ரெஸ்ஸு மாதிரி ஒரு அஞ்சு ட்ரெஸ்ஸு தைச்சேன் அப்புறம் அந்த அஞ்சு ட்ரெஸ்லையும் நல்ல விலைக்கு வந்து விற்றேன் பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப புடிச்சு போய் வாங்கிட்டாங்க அதில் வந்து கஷ்டமான ஒரு எதிர்கொண்ட ஒரு முடிவு என்னென்னால் ஒரே வ அளவில் என் அளவில் தைக்கிறது மாதிரி ஒரு என்னால் அந்த அளவு வைச்சு அப்படியே தைச்சிட்டேன் அதில் சிலருக்கு ப சிலருக்கு அது வந்து ஃபிட்டிங் வந்து சரியாக அவர்களுக்கு அமையலை அதனால ஒருத்தர் வந்து என்னங்க இப்படி ஏமாற்றி கொடுத்திட்டீங்க நீங்கள் தைச்ச ட்ரெஸ் உங்கள் அளவில் எனக்கு கொடுத்திட்டீங்க எனக்கு பத்தவே இல்ல அப்டின்ட்டு கொஞ்சம் பேசிட்டாங்க அவங்க பார்த்துதான் எடுத்துகிட்டு போனாங்க இருந்தாலும் அவங்களுக்கு பத்தலைன்ட்டு வந்து பேசுனதுனால எனக்கு மனதுக்கு கஷ்டமாயிட்டுது நான் நான் பு எனக்கு ரொம்ப பிடிச்ச வகையில் தைச்ச ட்ரெஸ்ஸுங்க அது பேசுது அவங்க வந்து எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக சொல்லிவிட்டாங்க அது வந்து எனக்கு கடினமான விஷயம்னு நான் எடுத்துக்கிறேங்க